இப்போ என் பைக்கை என்ன நெனச்சிங்கன்னால் என் பைக் வந்து என் கண்ட்ரோலில்தான் இருக்கும் அது அளவாகதான் ஸ்பீடு ஓட்டுவேன் அதுக்கு மேலே ஸ்பீடு ஓட்ட மாட்டேன் என் கண்ட்ரோலுக்கு மட்டுந்தான் என் பைக்கு இருக்கும் நான் எப்போமே லிமிட்டாகதான் ஓட்டுவேன் என் கண்ட்ரோலை வந்து நான் தாண்டவே மாட்டேன் பார்த்து லிமிட்டாக இந்த அளவுதான் போகணும் அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு மட்டுந்தான் லிமிட் ஓட்டுவேன் அதுக்கு மேல் ஓட்ட மாட்டேன் பைக் எப்படி பார்த்துக்குவேன்னா நான் நான் மாதத்துக்கு ஒரு தடவை வாட்ரு சர்வீஸ் விடுவேன் அப்புறம் இந்த ஆயில் மாற்றுவேன் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஆயில் மாற்றுவேன் இந்தமாரி நிறையா பைக்கை பார்த்துக்கணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் உட்காரும்போது சீட்டு இதல்லாம் கொஞ்சம் டிஸ்டபென்சாக தான் இருக்கும் அதை பற்றி இது அது உக்கார அது அப்டி ஓட்ட ஓட்ட பழகிரும் என்ன பயோம்னா வண்டி நைட் நைட்டு யாரும் களவாண்டு போகாமல் இருந்தால் சரி நைட்டு அதுக்கு சைட் லாக் போட்டு அதுக்கு வேறு ஒரு ஜிபிஎஸ் இந்தமாதிரி இப்போல்லாம் புதுசாக கொண்டு வந்துட்டாங்க அதுவும் அந்தமாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு சரி ஓகே அதுவும் நம்பி நம்ம வாங்கி பொருத்தலாம் ஆனால் அதையும் கழட்டி போட்டு தூக்கிட்டு போயிட்டாய்ங்கன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போனது போனதுதான் வேறு வெ வேறு என்ன அவ்வளவுதான் இருக்கிறது இன்னொன்று கார் வந்துருச்சு இப்போ காருமே பைக்கு மாதிரி இப்போ ஃப்ளைட்டு கூட கொண்டு வரேன்னு சொல்லிட்டிருக்காங்க கார்லருந்து அப்டி பைக்காக மாற்றிக்கிறது பைக்குலேருந்து அப்டி காராக மாற்றிக்கிறது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ அதை ஆட்டோலேருந்து எடுத்துட்டிங்கன்னால் ஸ்கூட்டி இப்போ ஒன்று புதுசாக வந்துருக்குது டாட்டாவில் தயாரித்திருக்காங்க ஒரு பைக்கு தான் அந்த பைக்கை அப்டி போய் ஆட்டோவில் ஃபிட் பண்ணோம்ன்னால் ஆட்டோவாக மாறிடும் ஆட்டோலேருந்து அப்டி கழட்டி நம்ம தனியாக எடுத்துக்கலாம் பைக்கு மாதிரியும் அந்தமாதிரியும் நம்ம இப்போ ஜென்ரேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க இது இன்னும் கொஞ்ச நாளில் டெவெலப் ஆகும் ப பார்த்தாவே தெரியும் இன்னும் நல்லா டெவெலப் ஆகும் இன்னும் இன்னும் டெவெலப் ஆச்சுன்னா இன்னும் தமிழ்நாடு டாப்பில் இப்போ த்ரீயில் இருக்கிறது ஒன்றுக்கு கூட வரலாம் டாட்டா கூட இதை பண்ணி வைக்கலாம் ஆனால் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டியாக தான் இருக்காது அதை இன்னும் கொஞ்சம் பெட்ரோலாக மாற்றணும் ஏன்னா எலெக்ட்ரிக் வந்து அவ்வளோ லோடு இழுக்காது நாளைக்கு நமக்கு எங்கே போனாலும் அது பிரச்சனையாக தான் வரும் இன்னும் நமக்கு பெட்ரோல் ஸ்கூட்டியாக இருந்துச்சின்னால் இன்னும் நமக்கு பெட்டரா இருக்கும் எந்த பிரச்சனையும் வராது நம்ம போயிட்டு பெட்ரோல் அடித்துட்டு போயிக்கலாம் ஆனால் போன காணொளியில் சொல்லியிருந்தேன் பெட்ரோல் வந்து ரேட்டு கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னும் இந்த காணொளியில் சொல்லியிருந்தேன் பெட்ரோல் ரேட் கம்மி பண்ணிங்கன்னால் இன்னும் நிறையா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ்நாடே முன்னேற வாய்ப்பு நிறையா உள்ளது